ஹலோ ஐஸ் கிரீம் கடைங்களா எனக்கு பட்டர் ஸ்காட்ச் ஒரு லாட்டும் வேறு என்ன ஃபிளேவர்ஸ் இருக்குது பட்டர் ஸ்காட்ச் தாண்டி வேறு ஏதாவது டிஃப்ரண்டாக இருக்கா

எனக்கு ஸ்ட்ராபெரியில் மல்டிபிள் ஏதாவது ஒன்றுக்கு நட்ஸ் போட்டு தர முடியுமா ஸ்ட்ராபெரியில் எனக்கு ஆக்சுவலாக ஒரு பர்டே பார்ட்டிக்காக கொடுக்கணும் ஸ்ட்ராபெரியும் அண்டு பட்டர் ஸ்காட்சில் வந்துவிட்டு நட் ஸ்ட்ராபெர்ரியில் நட்ஸ் போட்டுக்கோங்க பட்டர் காட்ச் பிளஸ் சாக்லேட் மிக்ஸ்டு பண்ணி தர முடியுமா ஓகே ஓகே மேடம் எனக்கு இதில் ஒரு லாட்டு அதில் ஒரு லாட் ஃபுல்லாக எனக்கு எனக்கு வந்து டியூஸ்டே எனக்கு டெலிவரி பண்ணணும் ஓகே ஓகே பட் எனக்கு டோட்டல் அமௌன்ட் எவ்வளோ வருதோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சரியா

எனக்கு ஃபுல் ரோல் மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் கட் பண்ணி கொடுத்துட்ற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஆ அந்த மாதிரி எனக்கு ஓகே அந்த மாதிரி ஒரு பஞ்சாக ஒரு லாட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை இது பண்ணிக்குவேன் எனக்கு பேமெண்ட் உங்களுக்கு என்னோடய அட்ரஸ் பிளஸ் இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன் எனக்கு பில்லு மட்டும் சொல்லிவிடுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் இது ஜிபே பண்ணிடுறேன் ஓகே ஓகே ஓகே மேடம் தேங்க் யூ கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணுங்க கொஞ்சம் நீட்டாக டெலிவரி பண்ணுங்க ப்ளஸ் எனக்கு ஸ்பூன்ஸ் இல்லை பூன்ஸ் டிஷ்யூஸ் கொஞ்சம் பிளேட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துடுங்க ஒரு டூ தேங்க் யூ மேடம் தேங்க் யூ